ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கமா ஆ சரி ம்

இல்லைம்மா எத்தனை எத்தனை ரூம் போடுறிங்க எத்தனை ரூம் போடுறிங்க

சரிங்கம்மா பண்ணிக்கலாம் அம்மா இதுக்கு வந்து மேலே இப்போ ஃப்ளோர் ஆகுதுன்னா எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் மேலே எடுத்துகிட்டு போகணும் வரணும் சரிங்ளா அதனால் ஒரு ஒரு பதினஞ்சு லட்சம் ஆகும்மா இல்லைம்மா இப்போ வந்து என்னென்னா மெட்டீரியல்ஸ் ரேட் எல்லாம் அதிகமாகிடுச்சி பொருளெல்லாம் கம்பி வில உங்களுக்கே தெரியும் சென்னையில் கம்பி வில மர வில சிமெண்ட்டு வில எல்லாம் ஏறிடுச்சு கரெக்ட்டாக தான் சொல்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் கட்டி கொடுத்துருக்கன்னே கரெக்ட்டாக தான் பேசுறேன் ஆ ம் ஆமாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் முதல்ல சேர்த்தே சேர்த்துதாம்மா நாங்க பேசுகிறது மொதல் அந்த மாதிரி தானே கட்டி கொடுத்தோம் எல்லாம் பக்காவாக இருக்கும் வேலையெல்லாம் பக்காவாக இருக்குங்க நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கவே வேண்டியதில்லை கரெக்ட்டாக இருக்கும் நல்ல படியாக செஞ்சு கொடுக்குறோம் ஆ அதுக்கு தான் சொல்கிறது இல்லைன்னு இல்லை மொத்தமாகவே இது பண்ணி கட்டி கொடுத்தடுறோங்க அமௌன்ட்டு எங்ககிட்ட கொடுத்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் நானே வாங்கி நானே போட்டு கொடுத்துடுறேன் மெட்டீரியல்ஸெலாம் அதுதான் பதினஞ்சு லட்சம் சொன்னனேன் இல்லைம்மா நான் அதெலாம் போட மணல் கிணலு எல்லாம் இப்போ தட்டுப்பாடாக இருக்குது நாங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்று இல்லை ஏதோ பண்ணி கொடுத்திங்கனா நான் பண்ணி உங்களுக்கு பக்காவாக பண்ணி உங்கள் கையில் ஒப்படைச்சிடுவேன் வீடு ந நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தடுறேன் சரிங்கமா ஓகே பண்ணிக்கலாம் ஆ ஓகேம்மா ஓகேம்மா சரி ஆ சரிங்க மா வரேன் நான் நம்ம பேசிக்கலாம்